ஆ சொல்லும்மா யார் ஆ சொல்லும்மா என்ன விஷயம் ஆ அப்படியா எவ்வளோ நாளாம்மா தண்ணி வரல ஆ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே பத்து நாளாக தண்ணி இல்லாமல் எப்படிம்மா இருக்குகிறீங்க ம் சரி இரும்மா நாங்கள் தண்ணி ஆப்டர் கிட்டே பேசுகிறேன் நான் என்ன பிரச்சின என்னென்னு பார்க்குறேன் நான் முன்னாடியே சொல்லியிருந்தா என்ன ஏதுனென்னு கேட்டிருப்பேன்ல நான் ஆ சரி நான் பே அவர் கிட்டே பேசுகிறேன் நான் தண்ணி ஆப்டர் கிட்டே பேசி உங்கள் பக்கம் தண்ணி வர வைக்கிறதுக்கு பார்க்குறேன் நான் ம் எது இருந்தாலும் முன்னாடியே சொல்லுங்கம்மா முன்னாடியே சொன்னால்தான் நான் ரெடி பண்ண முடியும் சரியா சரிம்மா நாளைக்கு வந்துடும்மா தண்ணி கவலைப்படாதீங்க ம் ம்